ஹலோ

ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் ஆ ச ஆ பேக்கிரி தான் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு சரி ஆ சரி எங்கள்கிட்ட பர்த்து டே கேக் இருக்குது ஆ அப்புறோம் நிறையா ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது பீஸ்ஸாக வேணுமா ஆ ப்ளம் கேக் இருக்குது ப்ளம் கேக் இருக்குது பப்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமா வேணுங்கிறதுலாம் இருக்குது எக்கு பப்ஸ் இருக்குது ஆ எல்லாம் இருக்குது ம் ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்

ப்ளம் கேக்கா அது கிலோ கிலோ நானூறுரூவா அதாவது பர்த் டே கேக் போட்டீங்கன்னாக்கா கிலோ நானூறுரூவா அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறதுலாம் இருக்குது அது நானூற்றம்பது ஐந்நூறு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி நிறைய இருக்குது

அஞ்சு கிலோ போட்டீங்கன்னால் நீங்கள் பர்த் டே கேக்கா ஆ பர்த் டே கேக் போட்டீங்கன்னால் அஞ்சு கிலோ போட்டீங்கன்னால் அதில் பேரெலாம் எழுதணுமா பேர் ஃப்ளவரு இதெல்லாம் போடணுமா ஆ அதெல்லாம் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா மூவாயரருவா வரும்

ஆ ஆ ஃப்ரூட் கேக் இருக்குது அதுவும் வாங்கிக்கலாம் அது பீஸ்ஸில் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம் எவ்வளோ பீஸ் ஆ பர்த் டே கேக்கு வெட்ட தானே வேணும் பர்த் டே கேக் வெட்டுறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை பீஸ்ஸாக வேணும்னாலும் தனியாக பீஸ் போட்டுக் கொடுக்கணுன்னு சொன்னிங்க இல்லையா அதுக்கு வேணாலும் ஆ இல்லை ப்ளம் கேக் மாதிரி உள்ளதில் பீஸ் போட்டுக் கொடுப்போம்ல இப்போ கொடுப்போம் ஆட்னரியாக அந்த வ மேலே ஜ செர்ரி வைச்சுப் போட்டுக் கொடுப்போம் ம் க்ரீமு செர்ரி இதெல்லாம் வைச்சுப் போட்டுக் கொடுப்போம் அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ம்

ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுங்கள் ஆட்ரு கொடுங்க போட்டுக் கொடுத்துருவோம் எப்போ வேணும்னு சொல்லுங்கள் எப்போ வேணும்னு சொல்லுங்கள்

ஆ வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வா ஆ நீங்கள் கொடுங்க நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வேணுமா ஆ டெலிவரி கொடுத்தர்றோம் உங்களுக்கு இதில் எக்கு போட்டு வேணுமா எக்கு இல்லாத வேணுமா நாம் வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜ்ஜு கேக்கும் போட்டுகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் வெஜ்ஜு கேக்கு வேணும்னாலும் ஆட்ரு கொடுக்கலாம் ஆ அது அது இதோடு கொஞ்சம் கூட வரும் அறநூறு ஐந்நூற்றம்பது ரூபாய் அறநூறுரூவா அந்த மாதிரி வரும் ஐட்டம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட வரும் ம் ம் ஏனால் ஆக்சுவலாக முக்கியமாக இந்த ஃப்ரூட்ஸை டேட்ஸ்லாம் டேட்ஸ்லாம் சேர்ப்போம் தே சே அதனால் கொஞ்சம் கூட வரும் ம் நீங்கள் ப எப்போ வேணும்னாலும் வாங்க ஆட்ரு கொடுங்க சொன்ன டேட்டில் உங்களுக்கு கொடு டெலிவரி கொடுத்துருவோம் நல்லா செஞ்சுக் கொடுப்போம் ஆ நல்லது ஓகே ஓகே ஓகே ஓகே

ஆ நம்ம எடம் உங்களுக்கு தெரியுங்களா மதுரையில் இருக்குது மதுரையில் மாட்டுத்தாவணியில் வந்து கேட்டீ ஆ மதுரையில் மாட்டுத்தாவணியில் இருக்குது ஆ வந்து கேட்டீங்கன்னால் பார்த்துக்கலாம் ஆ நல்லதுங்க நல்லதுங்க ஆ சரி வெச்சுடட்டுங்களா ஆ ஆ நல்லது